தமிழ்நாட்டில் வந்து எந்தமாதிரி கலை நிகழ்ச்சி நடந்துச்சுனா கூட்டம் கூடுகிறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நடந்த மாதிரி இந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இல்லை அதெல்லாம் இப்போ புதுசாக வந்து அந்த மாதிரிலாம் நடந்துச்சுனா அதை பார்க்கறக்கு வந்து மக்களெலாம் கூட்டம் கூடுவாங்க ஏன்னால் அது வந்து இப்போது அவங்களுக்கு வந்து அதெலாம் அவங்க பார்க்கம் போது அவங்களுக்கு வந்து அது புதுசாக தெரியும் என்னடா இது இப்படி புதுசாக இருக்குதுன்னு அப்படி பார்ப்பாங்க அதே சர்க்கஸு அந்த மாதிரிலாம் நடந்தாலும் அதையும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மேஜிக்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அங்கே வந்து மக்கள் வந்து ஓவராக கூட்டம் கூடுவாங்க அதை பார்க்கறக்குன்னு அவங்களுக்கு எதாது டேலண்ட் இருந்தால் அதையும் அங்கே போய் காமிப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்க்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் டான்ஸெலாம் போட்டு லைட்ஸ் லைட் செட்டிங்கெலாம் வச்சு அந்த மாதிரி டான்ஸெலாம் ஆடுனாங்கன்னா அதுக்கு மக்களும் போய் ஆடுவாங்க அங்கே இந்த மாதிரி நடக்கிறனால அங்கே வந்து கூட்டமெலாம் அதிகமாக கூடும் ஆனால் அப்புறம் வந்து இந்த பழைய காலத்து அந்த விழாக் நிகழ்ச்சிகளெலாம் நடக்கும் போது அதுலேயும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி விழாக்களெலாம் நடக்கும் போது இந்த புதுசாக மக்களெலாம் பங்கேற்கிறாங்கன்னா அவங்களும் போய் பங்கேற்பாங்க இதே அந்த பழைய காலத்து அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெலாம் வந்து இப்போது திருப்பியும் யாராவது போய் செஞ்சு காமிச்சாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த இடத்துல போய் எல்லோரும் நின்று அவங்கள வந்து கொஞ்சம் என்க்ரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அதெலாம் நல்லாயிருக்கு அப்பிடில்லாம் சொல்லி என்க்ரேஜ் தான் பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெலாம் இப்போ இப்போ தமிழ்நாட்லேயும் பெரியளவில் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது